நாங்கள் வரைந்த ஓவியத்தில் நான் முன்னையே சொன்னேன் வாராகியம்மா சாமி வரைஞ்சோம் அது வந்து எங்களுக்கு அது எப்படின்னு சொல்ல தெரியிலை ஆனால் இருந்தாலும் எங்கள் மனதுக்கு அந்த சாமி வரையும்போது அது ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஆழமா அது உண்மையிலையே சாமி வந்து அதில் அந்த படத்தில் இருக்கிற மாதிரி அது எப்படி வரைஞ்சோன்னு தெரியாதளவுக்கு வந்த மாதிரி அது அது உ உணர்வுகள் வந்து இறைவா அம்மா தாயே அப்படின்ற மாதிரி அந்த ஓவியத்தை பார்க்கும்போது சாமியே வந்திருக்கற மாதிரி சாமி அப்படியே நேரில் பார்க்கற மாதிரி ஒரு உணர்வுகள் அந்த உணர்வுக்கு உணர்வுகள் வரும்போது அவ்வளோ ஒரு ஆழமான சிந்தனை அந் அந்த சாமியை கும்பிடும்போது அப்போ என்னையும் மீறி அம்மா இதை எப்படி வரைஞ்ச இது எப்படி இது ஆரமித்தது எப்படி இதை முடிச்ச ஆனா சாமி வந்து அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரியே தோணுது அந்த உணர்வுகள் நான் வந்து உணர்ந்திருக்கறேன் அது இன்னமும் வெச்சு நல்லபடியாக இந்த ஒவ்வொரு பஞ்சமி அன்றைக்கும் இந்த வாராகியம்மை சாமியை கும்பிடும்போது மனதுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் ரொம்ப ஒரு இதம் எதையோ ஒன்று மனநிகழ்வோட அதை பக்தியோடு கும்பிட்ற முக்கியத்துவம் எனக்கு வந்து சாமி அது கொடுத்துருக்குது அதைப் பற்றி நான் உணர்ந்திருக்கறேன் அது எப்படி சொல்றதுன்னால் நேரில் அதை அந்த சாமியை வந்து நேரில் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வுகள் வருது அது எப்படி என்ன ஏது எனக்கு சொல்ல தெரியாது ஆனால் என் மனதுக்கு அது அந்த ட்ராயிங் வரைஞ்சதுக்கப்பறோம் அந்த சாமியை கும்பிட்டு சு கும்பிட கும்பிட இப்போ அந்த உணர்வுகள் வந்து என் மனதுக்கு வந்து ரொம்ப பிடித்த மாதிரி இருக்குது